கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேலே வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆனால் படிக்கிறதுக்கே காசு கட்ட முடியாமல் அந்தமாதிரி ஒரு சுச்சிவேஷனில் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேலே நிறைய ஆர்வம் இருக்கும் அதுக்கான வந்து இப்போ கிரிக்கெட்னா பேட் வாங்க முடியாது பால் வாங்க முடியாது அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அந்தமாதிரி இருக்கும் பொழுது கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்ட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கள் ஸ்காலர்ஷிப் தருவாங்கள் அப்புறமா அந்த கேமுக்கு தேவையான பொருளெலாம் வாங்கி தருவாங்க அந்தமாதிரிலாம் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்குனா எக்ஸா அதான் எம்எஸ் தோணியே வந்து இந்தமாதிரி ரெயில்வே டிக்கட் கலெக்டராக தான் அவர் இருந்தார் ஆனால் அவருக்கு வந்து அது வேணாம் இது வந்து நமக்கு செட் ஆகாது அப்படினு நினச்சுக்கிட்டு சென்னைக்காக கிரிக்கெட் விளையாட போனார் அந்தமாதிரி தான் அதேமாதிரி ஸ்கூல்லு காலேஜ்ஜி அந்தமாதிரிலாம் பார்த்தா இப்போ அட்மிஷன் போடுறதுக்கு ஷீட் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்புறமா வந்து அதுலே வந்து பத்து ஷீட் தான் இருக்குது அப்படினா அந்த மூணு ஷீட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காகவே ஒதுக்கி வைப்பாங்க மீதி ஏழு ஷீட்டு தான் மீதி ஏழு ஷீட்டு தான் இந்த நார்மல் மக்க ம நார்மல் பீப்புள்க்காக ஒதுக்கி வைப்பாங்க அந்தமாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ் கோட்டான்றது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவு அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து விளாட்ணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கவர்மண்ட்டே தருவாங்க இப்போ நல்லா ரன்னிங் ஓடுகிறவங்க நல்லா கிரிக்கெட் விளாட்றவங்க நல்லா வாலிபாலு நல்லா ஃபுட்பாலு இந்தமாதிரிலாம் நல்லா விளாட்ற பசங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறையா ஃபெசிட்டிஸ்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க